யுபிஎஸ்சி எக்ஸாம்னால் என்னென்னால் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி போட்டித் தேர்வுலாம் வைக்கிறது எக்ஸாம் பேர் தான் யுபிஎஸ்சி இந்த யுபிஎஸ்சியை நீங்கள் பாஸாவணுனால் அதை ரி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்றதுக்கு நம்ம செய்தி ஊடகங்கள்லாம் நம்மளுக்கு உதவியாக இருக்கும் அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணுனா இப்போ நான் இங்கே நியூஸ் யுபிஎஸ்சி எக்ஸாம்லாம் மாதிரினா பாஸாகணுனால் அவங்க கரண்ட் நிலவர தகவல்கள்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்தமாதிரி கரண்டு நிலவரங்கள் தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சிக்கணுனால் நீங்கள் செய்தி ஊடகங்களை ரெகுலராக வாட்ச் பண்ணணும் ரெகுலராக பார்க்கணும் அப்படி பார்த்தா தான் கரண்ட் நிலவரங்கள் எல்லாம் தெரியும் அதை மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த யூடியூப் வ வலைதளங்கள் மூலிமாவும் ஈஸியாக க கத்துக்கிறதுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு கொஸ்டினை எப்படி ஈஸியாக அணுகலாம் ஒரு கொஸ்டினை எப்படி ஈஸியாக பதில் சொல்லலான்கிறதுலாம் அவங்க சொல்லி தருவாங்க அந்த மாதிரி சொல்லி தரும்போது நீங்கள் கற்றுக்கிட்ட வச்சிங்க அதுலேருந்து ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணலாம் அப்படி லேர்ன் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக அந்த யுபிஎஸ்சி எக்ஸாம்லலாம் பாஸ் பண்ண முடியும் இப்போலாம் யுபிஎஸ்சி எக்ஸாமிலலாம் கோச்சிங் சென்ட்ருக்கு நீங்கள் டெல்லியோ மும்பையோ போக வேண்டிய தேவையில்ல இப்போ ஊடகங்கள் வந்ததுனால் ஈஸியாகவே நம்ம நியூஸ் சேனலை பார்க்கறது அது மட்டும் இல்லாமல் யூடியூப் பார்க்கறது இந்த மாதிரி மூலிமாவும் சில பேர் பாஸாகிட்ருக்காங்க அந்த மாதிரி பாஸாகணுனால் நீங்கள் செய்தி ஊடகங்களையும் அ அப்டேட்டாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் ரெகுலராக நியூஸ் சேனல் பார்க்கறது நியூஸ் பேப்பர் படிக்கிறது நியூஸ் பேப்பர் பின்னாடி கடைசி பக்கத்திலலாம் இந்த மாதிரி யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை பழைய கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரிக்கு ரெகுலராக படித்துக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு வந்தாலே போதும் சில பேர் ஈஸியாக பாஸாகலாம் அது மட்டும் இல்லாமல் டெய்லி நியூஸு படிக்கணும் டெய்லி நியூஸ் படிக்கிறது எதுக்குனால் நியூஸ் அப்டேட்டாக இருக்கணும் நம்மளுக்கு எந்த இதுதான் தேவையோ அதலாம் தேடி தேடி படித்தா தான் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சின்கிற மாதிரி எக்ஸாமிலலாம் ஈஸியாக பாஸாக முடியும் அவங்க கொடுக்கற கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி டஃப்பாக இருக்கும் எந்த மாதிரி இருக்குன்றதை நாலேஜ் எல்லாம் நீங்கள் யூடியூப் சேனல் அந்த மாதிரி இதுலாம் பார்த்தாலே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி யுபிஎஸ்சி எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் எப்போ வருது அதுக்கு எதாவது நோட்டிஃபிகேஷன்லாம் நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பரையோ இல்லை நியூஸ் சேனலில் பார்த்தாலே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் சேனல் படிக்க பார்க்கறனாலே இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறனால நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷை லேர்ன் பண்ண முடியும் அந்த மாதிரி இங்கிலீஷை நீங்கள் லீ ஈஸியாக லேர்ன் பண்ணிங்கனால் உங்கள் யுபிஎஸ்சி எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் உங்களால் ஈஸியாக பாஸாகிறதுக்கு வழிமுறை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனலில் இந்த மாதிரி யுபிஎஸ்சி எக்ஸாமுக்கான கோச்சிங் சென்டர்லாம் யுபி யூட் யூடியூபில் ஃப்ரீயாகவே நடத்துவாங்க அந்த மாதிரி ஃப்ரீயாக நடத்துகிற இடத்துல நீங்கள் போய் சேர்ந்து படிக்கலாம்